யார்மா பேசுகிறது ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஆ சரிமா ஆ வாங்கிக்கலாம்மா ஆ சரி சரி காலையில் ஆறுமணிக்கு ரெடி பண்ணிரலாமா நாளைக்கு வேணா வாங்கிக்கலாம் இல்லை நாளான்னைக்கு வேணா வாங்கிக்கலாம் எப்போ இது வேணும் ஆ வாங்கி வச்சிவிட்டு நல்லா சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் அதை எல்லாம் ரெடிப்பண்ணி வச்சிடுறேன் நீங்கள் வந்து ரெடியானதும் கால் பண்ணுறோம் வந்து வாங்கிட்டு போயிருங்க அமௌண்டு கொடுத்துட்டு வாங்கிகிட்டு போயிருங்க

ஆ ச ஆ சரிம்மா சரி ம் ஆ சரிம்மா